நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காலமாக கருதுகிறேன் ஏன்னால் நான் அந்த டைமில் வந்து என்னோட உறவினர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஒன்று போயிருந்தேன் அந்த டைமில் அங்கே இருக்கிற எல்லா சின்ன பசங்களோட சேர்ந்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஒரு பத்து நாள் அங்கே தங்கியிருந்தோம் எங்கள் மாமா வீட்டில் அந்த கல்யாணம் வந்து ஒரு கிராமத்தில் நடந்தது அந்த கிராம நாங்கள் ஒரு நகர்புறத்தில் இருக்குறதுனால் எங்களுக்கு கிராமத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்காது எனவே அந்த சந்தர்ப்பத்தை நான் போய் இருந்தேன் அதில் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற என்னோட வயது மாணவர்களோடு சேர்ந்துகிட்டு நாங்கள் போய் ஆற்றில் குளித்தோம் ஒரு கண்மாயில் குளித்தோம் அதுக்கப்புறம் அங்கே மீன்கள்ல்லாம் பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிடோம் அதுக்கப்புறம் நான் நீச்சல் கற்றுக்கிட்டது அந்த ஆத்தில் தான் கற்றுக்கிட்டன் இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை எனக்கு கொடுத்தது ஒவ்வொரு நாளும் நான் மரம் ஏறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த பசங்க நான் மரம் ஏறதுக்கு மொதல்லாம் பயந்துகிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் கிணறுல்லாம் எனக்கு பார்த்தாவே பயம் ஆனால் அந்த பசங்க என்ன என்னா பண்ணாங்கன்னா கிணத்துல இறங்கி குதிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பல்டில்லாம் அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் மரம் ஏற கற்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த மலைகள்லாம் ஏறிப் பார்த்து போய்விட்டு வந்தோம் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் தண்ணியில் மீன் பிடிக்க கற்று கொடுத்தாங்க இந்த மாதிரி பல்வேறு எனக்கு ஒரு கலைகளை வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே விளையாடறதுக்கான புதிய அனுபவங்கள் கபடி கொக்கோ போன்ற விளையாட்டுக்களை கத் கற்று கொடுத்தாங்க ஆடுபுலி ஆட்டம் பச்சை குதிரை தாண்டுவது இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்போ வந்து நான் அடுத்தடுத்த வருஷத்தில் அங்க போணுன்னு நினைச்சிட்டே இருப்பேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காமயே போயிடுச்சு ஆனால் இன்னுமும் எனக்கு வந்து பசு மரத்தாணி போல் அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கு நான் அந்த கிராமத்துக்கு எது கேட்டாலோ அந்த நண்பர்களின் பெயர்களை எங்காவது கேட்டாலோ அந்த எனக்கு மறக்க முடியாத அந்த அனுபவங்களை நான் அப்போ அப்போ நினைச்சி பார்த்துகிட்டே தான் இருப்பேன் ஏன்னால் இந்த மாதிரி விசேஷ காலங்களில் தான் நமக்கு இந்த மாதிரி சந் சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு அமையும் அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மாமாவுக்கு ஒவ்வொரு தருணத்துலியும் நான் வந்து நன்றி கூறிகிட்டே இருப்பேன் இப்பவும் எதன்னா வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் மீண்டும் ஒரு தடவை அந்த மாதிரி போய்ட்டு வரணும்ங்கறது என்னோட ஆசையாக இருக்கு